இப்போ இந்தியாவில் தொழில் முனைவர்கள்னால் அரசாங்கம் வந்துட்டு அதுக்கான உதவிகள்லாம் வந்து நிறைய வந்து செய்கிறாங்க எல்லா வங்கிகள்லையும் வந்துட்டு பேங்க்லையும் வந்துட்டு லோன் தராங்க ஏன்னால் சிறு தொழில்னு ஆரம்பிக்கக்குள்ள அவங்களுக்குத் தெரிஞ்ச கைத்தொழிலை வச்சு ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதுக்கான லோன் அவங்களுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வேணும் அப்படிங்கிறத பொறுத்து அதெல்லாம் அவங்க செ அரசாங்கமே வந்து செஞ்சு கொடுக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போது இசேவை மையம் மாதிரி ஏன்னால் எல்லாமே ஆன்லைனாக ஆனதுனால் ஒவ்வொரு கிராமத்துலையும் நண்பர்களாக கணினி இப்போ கம்ப்யூட்டரை பற்றி தெரிஞ்சவங்க எல்லாரும் சேர்ந்து இசேவைலாம் ஓப்பன் பண்ணி அந்த போர்ட்டலுக்கான ஹெல்ப்லாம் பண்ணி அது மூல இருந்து சில ஃப்ண்ட் ஃபண்ட்ஸ்லாம் ஒதுக்கி அதில் அவங்க சம்பாதிக்கிற மாதிரியான தொழில் துறையெல்லாம் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க இன்னுமும் இந்த விவசாயிங்க அப்படின்னா உழவர் சந்தை உழவர் வேளாண்மை கூட்டுறவு வேளாண்மை அப்படிங்கற அந்த மாதிரியான இதுலலாம் வந்து வேளாண் சார்ந்த ஒரு தொழில் துறையை வந்து முன்னேற்றுவதற்கு அதுக்கும் அரசாங்கம் வந்து நிறைய மானியங்களை வந்து கொடுக்குறாங்க இதன் மூலியமா வேளாண்மை தொழில் துறை வந்து வளரும் ஒவ்வொரு தொழிலும் ஆரம்பிக்கிறதுக்கும் இல்லை சிறுதொழிலாக இருக்கட்டும் இல்லை பெரிய தொழிலாக இருக்கட்டும் அந்த தொழிலுக்கு ஏற்ற ஒரு லோன் இல்லை அந்த தேவையான கொஞ்சம் பணம் வேணும் அப்படிங்கக்குள்ள இது வந்து அரசாங்கம் ஃபுல்லாக வந்து செஞ்சு கொடுக்குது